தமிழ் வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவே முடியாத அளவுக்கு தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கு நேரடியாக வேறு வார்த்தைகள் போட்டு போடுறாங்க சில உதாரணங்கள் பார்த்தோன்னா வாழையடி வாழையாக அப்படின்னு தமிழில் ஒரு பேர் இருக்குது வாழையடி வாழையாக அதல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அதுக்கு நேரடி பதமாக நேராக அப்புடி இங்கிலிஷ்ல வந்து பண்ணவே முடியாது பண்ண முடியலை அது வேறு ஒரு வார்த்தைகள் போட்டு விளக்கம் சொல்கிறாங்க வார்த்தைகள் கொடுக்கறாங்க ஆனால் வேறு வார்த்தைகள் இப்படியாக தமிழுக்கென்று ஒரு சிறப்பு இருக்குது எந்த மொழியாக இருந்தாலும் ஈஸியாக இங்கிலிஷ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம் ஜப்பானிஸுலாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இங்கிலிஷ்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் த்ரீ மந்த்ல கற்றுக்கலாம் ஆனால் தமிழ் மிகுந்த சிரமம் கொண்ட அதிக எ எழுத்துக்களைக் கொண்ட ஒரு மொழி அப்படின்னா தமிழ் தான் அதனால தமிழை தாய்மொழியாக கொண்டதனால நான் வந்து பெருமிதம் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா இதன் சிறப்பு பா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்வெட்டுக்கள்லலாம் எழுதப்பட்ட ஒரு மொழியாக இது வந்து காணப்படுகிறது ஆச்சரியமாக இருக்குது அப்படி இதற்கும் மூத்த மொலிகள்லாம் உலகத்தில் இருக்குது பட் நான் என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் அப்டிங்கிறதுனால எனக்கு ஒரு பெருமிதம் உண்டு